என்கிட்ட பார்த்தீங்கன்னா பழைய ஃபோட்டோக்ராஃபி வந்து நிறைய இருக்குது ஆனால் பழைய ஃபோட்டோக்ராஃபி பார்த்தீங்கன்னா வந்து எப்படி இருக்குதுன்னா இந்த பழைய காலத்தில் படத்துலல்லாம் பார்த்துருக்கீங்க இல்லையா படல்லாம் டீவிலாம் ஓடுனால் பிளாக் அண்ட் ஒயிட்டில் இருக்குதுல்ல அந்த மாதிரிதான் ஃபோட்டோ அப்போலாம் அந்தமாதிரி பிளாக் அண்ட் ஒயிட்டில் தான் இருந்தது இப்போ தான் வந்து புதுசு புதுசா எல்லாமே டிஜிட்டல் ஆக்கப்பட்டு கலர் பெயிண்டிங்க்லாம் கொடுக்குறாங்க கலர் பெயிண்டிங் வாட்ரு பெயிண்டிங் ஃபோட்டோக்ராஃப்பு நிறையா இருக்குது ஆனால் வந்து பழைய ஃபோட்டோ வந்து ஆக் ஆச்சுவலா வந்து நேச்சுரலா இருக்கும் எந்த ஒரு சேஞ்சஸ் இருக்காது அந்த ஒரு எடிட்டிங் வந்து அதிகமாக எடிட்டிங் ஆப்ஷன் எதுவுமே இருக்காது அதில் என்ன விழுதோ அந்த ஃபோட்டோ வந்து அப்படியே தத்ரூபமா இருக்கும் இப்போ எடுக்கிற ஃபோட்டோலாம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய வந்து எடிட்டிங் இருக்குது சேஞ்சஸ் இருக்குது நிறையா இப்போது இப்போ ஆளு இல்லாதவங்களே ஒரு ஃபோட்டோ எடுத்து அவங்க ஆள் கூட செட் பண்ணுற மாதிரி அந்த மாதிரி ஒரு ஃபோட்டோ இருக்குது இப்போ ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இருக்காங்கன்னால் ஹஸ்பண்ட் இறந்துட்டாருன்னா ஹஸ்பண்ட் இருக்குறமாரி ஒரு ஃபோட்டோ வச்சு அவங்க பழைய ஃபோட்டோ வச்சு செட் பண்ணுற மாதிரிலாம் இருக்கும் அப்பல்லாம் அந்தமாதிரி எடிட்டிங் எதுவும் அதிகமாக கிடையாது அதனால் வந்து பழைய ஃபோட்டோக்ராஃபி வந்து அதிக உணர்வுப்பூர்வமா ஆனால் அந்த ரியாலிட்டியை கொடுக்குறதுல அது வந்து ரொம்ப உணர்வுப்பூர்வமா என்ன பண்ணுறது அது தத்துரூவமா அப்போ என்ன இருக்குதோ இப்பெல்லாம் நிறைய எடிட்டிங் சேஞ்சஸ் இருக்குது அதனால் வந்து இப்போதிக்கு ஃபோட்டோ வந்து அந்தளவுக்கு உணர்வுப்பூர்வமா இருக்கிறது இல்லை எப்போயிமே பழைய ஃபோட்டோ தான் நமக்கு நிரந்தரம் பழைய ஒரிஜினல் ஒரிஜினாலிட்டி இருக்குது அதனால் பழைய ஃபோட்டோ வந்து ரொம்ப நல்லது